ஹலோ என்ன ட்ரெஸ்மா பாப்பா ப்ளவுஸ்ஸா இங்கே சைடு பிடிக்கணுமா ம் எவ்வளோ இன்ச் பிடிக்கணும் அரை இன்ச்சா முக்கால் இன்ச்சா சரிம்மா டாப் எத்தனை டாப்ம்மா சரிம்மா

சரிங்கம்மா ஒரு டாப்பு டக் பிடிக்கறதுக்கு முப்பதுருபா மா ஆமாம்மா ஓபன் டாப்பா ஃபுல் டாப்பா மா சரிம்மா எங்கே இருக்கீங்க ஒரு நாளில் குடுத்துடுவேன்மா நீங்கள் எப்போ கொண்டு வந்து தருவீங்க சரிப்பா ஆ சரிம்மா அளவு அளவு சுடிதார் எடுத்துகிட்டு வந்துடுங்க ம் காலர் வச்சுத்தானா இல் ம் காலர் வைக்காததா ம் சரிம்மா ம் எப்போது கொண்டு வரேம்மா ஆ சரிங்க ஆ கண்டிப்பாக வாங்கிக்கலாமா இல்லை நான் தச்சு வாங்கும் போது வாங்கிக்கிறேன் அமௌண்ட்டு அப்போது கொடுத்தா போதும்

ஆ சரிங்க